நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்பட்டுனு சொன்னால் ஃபேமஸ்ஸே வந்து மாதா கோயில் தான் அங்கே வந்து அந்தப் பத்து நாள் தேர்த் திருவிழா பத்து நாள் திருவிழா நல்லாயிருக்கும் ஜெக ஜோதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாந்தேதின்றது ஒரு நாள் கொடி ஏற்றுவாங்கோ கொடி ஏற்றி அன்றைக்கி உள்ள மாஸு நல்ல இங்கு பிரமாண்டமாக கொண்டாடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் அதுக்கப்புறமா ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் அஞ்சாம் நாள் ஆறாம் நாள் ஏழா நாள் வரைக்கும் திருப்பள்ளி பூசை ஃபாதருங்களை அந்தந்த பங்குலிருந்து வர வைப்பார் அவங்கள்லாம் வந்து திருப்பள்ளியை நல்லா சிறப்பாக கொண்டாடிவிட்டுப் போவாங்கோ எட்டாம் நாளுன்றது வந்து மொதல் தேர் அன்றைக்கி தான் வந்து எல்லா மக்களும் வந்து கலந்துக்குவாங்கோ அன்றைக்கி உள்ள தேர்த் திருவிழா நல்லாயிருக்கும் நல்லா திருவிழா நம்ம ஊரில் திருவிழாவோ நம்ம ஊரில் திருவிழான்னு சொல்லி எல்லோருமே மாஸுக்கு போறதில் எல்லோருமே மொத்த எல்லா மக்களும் வந்து சேருவாங்க கிறிஸ்டின் ஆளுங்கள்லேருந்து இந்துக்கள்லேருந்து முஸ்லீம்ங்கள்லேருந்து எல்லோருமே வருவாங்கோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நாளே எட்டாம்தேதி தேர்த் திருவிழாவா ஒன்போது பத்து அந்தப் பத்தாம்தேதி தான் வந்து இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் பூப்பல்லாக்கு தேர் அது மாதிரி மூணு நாலு தேர் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் சேத்பட்லையே ஃபேமஸ் அதுதான் மாதாக்கோயில் திருவிழா தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்தாம்தேதி வந்து வாணவேடிக்கை அப்புறோம் கடைத்தெருவு கடத்தெருவெலாம் போவது அங்கே வந்து பல் புள் குழந்தைங்க நிறைய பேர் எல்லா ஊர்லேர்ந்தும் ஃபாரின்லேருந்து கூட வருவாங்க வெள்ளைக்காரங்கள்லாம் கூட வந்துக் கலந்துக்கிறாங்க அந்த மாரி ஃபேமஸ்ஸாக இருக்குது எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில்